எனக்கு வந்து ஸ்வீட்டில் ரொம்ப பிடிச்சது ஜாங்கிரி பால்கோவா ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டையுமே விரும்ப சாப்புடுவ நானு அது எல்லாம் வந்து செய்யும் போதும் செஞ்சு கற்றுக்கணுங்குற ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து ஜாங்கிரி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கானது அதில் இருந்து எடுத்து பாலெடுத்து புழிஞ்சு ரொம்ப நேரம் செய்கிறதுனால அதை வந்து நான் வி விட்டுட்டேன் செய்யல நானு அதேபோல இந்த பால்கோவாவும் இப்போ பாலை அடுப்புகிட்ட நின்று ரொம்ப நேரம் காய்ச்சு அதுக்கு ஏலக்காய் போட்டு ச சக்கரை போட்டு அந்த பதத்துக்கு வரவரைக்கும் அந்த இடத்தில் நின்றுக்கிட்டே செய்யணும் அதனால் வந்து விரும்பி நான் அதை கத்துக்காமல் அப்படியே விட்டுட்டேன் மற்றபடி வந்து ஸ்வீட்டில் பு பிடிச்சது இது ரெண்டும் தான் எனக்கு